எனக்கு பிடித்த பழமொழிகள் குரைக்கும் நாய் கடிக்காது குரைக்கும் நாய் கடிக்காதுங்கிறதுக்கு வந்து ஒருத்தங்க வந்து எப்போதுமே கத்திக்கிட்டே இருந்தாங்கனால் வந்து அவங்க வந்து எந்த செயல்லேயுமே ஈடுபட மாட்டாங்க அதுக்கு தான் இதோடய மீனிங் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னா எவ்வளோ பணம் காசு இல்லைனாலும் நம்ம வாழ்ந்தடலாம் நோயி நோய் மட்டும் வந்துட்டால் நம்மளாலே வந்து வாழ முடியாது அதனால என்றைக்குமே ஆரோக்கியமாக இருக்கணும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னா வந்து நம்ம மனசு அழகாக இருந்தால் தான் நம்ம முகம் வந்து என்றைக்குமே அழகாக தெரியும் தன் கையே தனக்கு உதவி அப்படின்னா வந்து அடுத்தவங்களோடய கையை வந்து நம்ம என்றைக்குமே எதிர்பார்க்கக் கூடாது நம்ம வேலை செஞ்சு நம்ம உழைச்சால் தான் நம்ம எந்த இதுவுமே செய்ய முடியும் அப்படிங்குறதுக்கு தான் ஆழம் தெரியாமல் காலை விடாதே எந்த ஒரு தொழில் நம்ம செஞ்சாலுமே அத பார்த்து நிதானமாக தான் நம்ம செய்யணும் திடீர்னு அவசரப்பட்டு செஞ்சோம்ன்னா நமக்கு வந்து நஷ்டம் தான் வரும் பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் அப்படின்னா வந்து எவ்வளோதான் ஒரு மனிதன் உழச்சாலும் நமக்கு வந்து சாப்பாடு தான் முக்கியம் அதனால் அதுக்கு தான் பசி வந்தால் பத்தும் பறந்து போகும்